நான் எடுத்த புகைப்படத்தை வச்சு இந்தியாவை காட்டணும் அப்படின்னு பார்த்தோம்ன்னா நான் அதிகமாக பிரிப்பேர் பண்ணுறது பார்த்தோம்ன்னா இமயமலையை எடுப்பேன் ஏன்னா இமயமலை வந்து இந்தியாவோட ஒரு உலகத்துல ஒரு முக்கியமான இடம் இமயமலையை காமிச்சால் ஆட்டோமெட்டிக்காக இந்தியான்னு எல்லாம் புரிஞ்சிக்குவாங்க அதற்கப்பறம் பார்த்தோம்ன்னா தாஜ்மஹால் எடுப்பேன் ஃபோட்டோ தாஜ்மஹாலை எடுத்து காம்மிச்சோம்ன்னா ஆட்டோமெட்டிக்காகவே எல்லாத்துக்கும் இது வந்து என்ன சொல்லுறது இந்தியாவோடைய பாப்புலர் அப்படினு தெரியும் அதை விட்டோன்னா தஞ்சாவூர் பெரியக் கோவில் அதற்கப்பறம் திருச்சி மலைக்கோட்டை திருவாரூர் தேர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாரி ஃபெஸ்ட்டிவலில் பார்த்தோம்ன்னா தீபாவளி பொங்கல் திருநாள் இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோன்னாவே ஆட்டோமெட்டிக்காக இது இந்தியா இந்தியாவோட கலாச்சாரம் சார்ந்தவங்கள் அப்படினு எல்லாத்துக்கும் தெரியும் அதிகமாக விரும்புகிறது நம்ம கா என்னது இமயமலை இமயமலை சுற்றியுள்ள அந்த கங்கை ஆறு பிரமபுத்ரா ஓடி வர்றமாரி ஒரு ரிவர்ஸ் போட்டுப் போட்டோம்னா ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் இந்தியா அப்படின்ற ஒரு இதாக இருக்கும் இந்தியா ஒரு கலாச்சாரம் மிக்க நாடுங்கிறதுனால எல்லா மொழி மக்களையும் நம்ம ஃபோட்டோ எடுத்து எல்லா பலவிதமான கலாச்சாரங்களுடைய பண்புகளுடைய மக்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாவே அது இந்தியான்னு எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க தேங்க் யூ